இந்தியா அப்படிங்கிறது சுதந்திரம் அடையிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ருக்காங்க நிறைய தலைவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ருக்காங்க இப்போ நமக்கு சுதந்திரம் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏலில் கிடச்சிருக்கு இன்னக்கு நாம்ம வந்து அதை ரொம்வே ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இன்னக்கு சுதந்திரம் கிடச்சதுனாலதான் நம்ம வந்து இந்த த இந்தியா கூட நல்ல போயிட்டு வரமுடியுது இந்த சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே கஸ்டப்பட்டுருப்போம் இன்னக்கு நமக்கு இன்னக்கு எதுவுமே நமக்கு கிடச்சிருக்காது ஸோ அப்போ இந்தியா சுதந்திரம் கிடச்சது அப்படிங்கு சுதந்திரம் கிடச்சது அப்படிங்கறது ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக வகையில் இருக்கு இப்போ இந்த சுதந்திரம் நமக்கு கிடச்சதுனால நம்ப இன்னக்கு ஸோ எந்த நாட்டுக்கு வேணாலும் போகறோம் நம்ப நமக்கு பிடிச்ச விஷயங்கள நம்ப பண்ணுறோம் நமக்கு என்ன படிக்கணுன்னு தோணுதோ அதை படிக்கிறோம் பெண்களுக்கு நிறைய முன்னுரிமை கிடச்சிருக்கு பெண்கள் நிறைய இடங்கள்ல வந்து சாதிக்கிறாங்க ஸோ இதுமாதிரி சாதிக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது ஸோ தலைவர்கள் வந்து இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவர்னா காந்தி தான் அவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா அமைதியான முறையில் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கிக் கொடுத்துருக்காரு ஒரு போராட்டம் பண்ணி பண்ணாமல் நம்ப அகிம்சை வழியில போய் நம்ப சுதந்திரத்தை பெற் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு பண்ணிருக்கார் இவர் மட்டும் காந்தி மட்டும் இல்லாமல் வஉசி தமிழர்களுமே என்ன பண்ணி இருக்காங்க நிறைய தலைவர்களை வந்து தமிழ் தலைவர்களுமே வஉசி சிதம்பரம் பிள்ளை இருக்கார்ல அவரு வந்து நிறையாவே நமக்கு வந்து பண்ணி இருக்காங்க ஸோ நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்ட சேர்ந்தவர்கள் நிறையவே நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற அளவுக்கு பண்ணி இருக்காங்க